எங்கள் மாநிலத்தில் செழிப்பான கலாச்சாரம் பற்றி சொல்லணும்னா பாரம்பரியன்னால் பாரம்பரியம்னு கேட்டால் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு நம்ம ட்ரெஸ்ஸிங் உடை எப்படி அணிவோனால் நம்ப வெளியூரில் அமேரிக்கா அதைமாரிலாம் போனோம்னா அவங்க ஜீன்ஸ் பேன்டு இப்போ நார்மலாக கேர்ள்சுனு எடுத்தாலே பெண்களும் ஜீன்ஸ் பேன்டு சர்ட் போட்டு அவங்க போவாங்க அது நம்ம கலாச்சாரத்துக்குள்ளே வராது அதுவே நம்ம தமிழ் பொண்ணுங்க பசங்க என்ன பண்ணுவாங்க டீசண்டாக வேஸ் பசங்கனால் சர்ட்டு வேட்டி அதே பெண்கள்னால் பாவாடை தாவணி சேரீஸ்ஸு அந்தமாதிரிதான் கட்டுவாங்க ஆனால் அது அதுதான் நம்ம கலாச்சாரம் இப்போ ஒரு கல்யாணம் நடக்குதுதுனா அங்கே கல்ல என்ன என்ன பண்ணிணா தாலி அதெலான் பண்ணுவாங்க அது நம்ப கலாச்சாரம் அதுவே நம்ப ரிங்கு மாற்றிக்கறது அதெலாம் பண்ணம்னால் அதெலாம் வெளிநாடு கலாச்சாரம் இது இது இதை வந்து நம்ப இதே நம்ப பின்பற்றுதுனால்தான் நம்ம கலாச்சாரோம்னு சொல்லுவாங்க இந்த கலாச்சாரம் என்னன்னால் இதுதான் நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸு நம்ப ஆக்டிவிட்டீஸு இப்போ நம்ப என்ன நம்ம பேசுகிற வார்த்தைக த த தமிழ் வந்து ரொம்ப ப ப பழமையான மொழி அதுவும் கலாச்சாரோம்தான்